ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா யார் நீங்கள் என்ன என்ன உங்கள் தெருவுலேயே தண்ணி வரலேங்கிறீங்களா ஓஹோ அப்படிங்களாம்மா ஒன்றும் இல்லைம்மா இந்த பைப்பில் ஏதோ இடையில கொஞ்சம் கொழாய் ஒடைஞ்சி போச்சு யாரோ இடிச்சுருந்ததுனால அதான் சரி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து வந்து தண்ணி உங்களுக்கு சுத்தமாக விடணும்னு சொல்லி இந்த டேங்குலாம் கிளீன் பண்ணி இந்த பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேம்மா அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இனிமேல் தொடர்ந்து தண்ணி வரும்மா இல்லை இல்லை இல்லை இல்லை அது இப்போ இந்த இதுக்காக போடுறேன் போட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு இனிமேல் ஒழுங்கா தண்ணி வந்துடும்மா